நான் சின்ன வயசில் இருந்தே நிறையா ட்ராயிங் பண்ணுவேன் அது ஒரு ஓவியம் வரையும் போது வந்து ஒரு மனசுக்கு ஆத்ம திருப்திய தரக் கூடியதாக இருக்கும் அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுல்லாமல் நான் சின்ன வயசில் இருந்தே வந்து ஓவியப் போட்டிகளெல்லாம் நிறைய கலந்துயிருக்கேன் அப்போ பார்க்கும் பொழுது நான் ஒரு ஒன்பதாவது படிக்கும் பொழுது எனக்கு வந்து எயிட்ஸ் ஒழிப்புத் தினத்துக்கு வந்து ஒரு ட்ராயிங் வரைய சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் காம்படீஷனில் அப்போ நான் வந்து அந்த ஓவியத்தை வரஞ்சுருந்தேன் அந்த ஓவியத்தில் வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை வந்து எல்லோருக்குமே ஏற்படுத்துணுச்சு அந்த ஓவியம் அது எதார்த்தமாக வரைஞ்சது தான் இருந்தாலும் அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொன்னாங்க சிஇஓ ஆஃபீஸில் வந்து என்ன கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து என்ன என்ன பாராட்டியிருந்தாங்க எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஓவியம் அதுவும் இல்லாமல் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுல ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த ஓவியம் இருக்கணும் அப்படின்னு உணர்வுப்பூர்வமாக இருக்கணும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் கருத்த தெரிவிக்கணும் ஒரு ஓவியம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு அந்த இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த படத்தை வந்து வரஞ்சுருந்தேன் அதுக்காக நான் வந்து முழுசா இரண்டு நாட்கள் வந்து நான் கஷ்டப்பட்டேன் ராத்திரியில் தூக்கமே வராது அந்த இது ஓவியத்தை வந்து நான் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட சில நேரம் லேட் நைட்டாக கூட ஆகும் அப்படிலாம் லேட் நைட்டாக ஆகி நான் அந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிணேன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை வந்து எங்க ஸ்கூலில் வந்து நான் வெச்சேன் வைக்கும் பொழுது எல்லோருமே அதை பார்க்க வந்த எல்லோருமே வந்து என்ன பாராட்டுனாங்க அதை வந்து எங்கள் வீட்டில் நான் இன்னும் வெச்சுருக்கேன் அது எங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் ஹெச்எம் சார் கூட என்ன பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஓவியத்தை பற்றிப் பேசுவாரு அப்போ அவர் பேசும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவருங்க அவங்கள்லாம் வந்து என்ன பாராட்டுனதுனால தான் நான் இந்தளவுக்கு வந்துயிருக்கேன் நான் ஒவ்வொரு தடவையும் வந்து ஓவியத்தை பற்றி பேசும் பொழுதும் சரி அது அல்லது அந்த ஓவியத்தை நான் பார்க்கும் போதும் சரி நான் என்ன வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்